இப்பொழுது எங்களிடம் எல்பிஜி இணைப்பு இருக்கிறது ஆனால் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தீர்ந்து விட்டால் நாங்கள் படுகின்ற அவஸ்தைக்கு அளவே கிடையாது முன்பு அதெல்லாம் முன்னொரு காலம் அதை இப்போ நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது விறகு இந்த மழை காலத்துக்கு தேவையான விறகை வெயில் நாள்லையே போதுமான அளவு சேகரித்து அதை பரணி மீதும் மற்ற இடங்களிலும் வைத்துவிடுவார்கள் அது கரையான் திங்கும் மழையில் நனஞ்சி போய்டும் இந்த மழை காலத்தில் அந்த விறகை வைத்துக்கொண்டு மக்கள் படாத பாடு பட்டு அடுப்பை ஊதி ஊதி அவர்களுக்கு மூச்சு திணறல் கண்ணில் தண்ணி எப்பப்பா விறகு அடுப்பு வச்சிருந்த காலம்லாம் மலை ஏறிவிட்டது எல்பிஜி இணைப்பு ஒன்றுக்கு ரெண்டு இருக்கிறதுனால கவலையே கிடையாது இப்போ ஃபோன் பண்ணுனம்னால் அடுத்த செகண்டே வந்துருது எல்பிஜி இணைப்புங்கிறது ஒரு மூச்சு காற்று மாதிரி இருக்குது இப்போ மக்களுக்கு மத்தியில் இப்போ ஏழை பணக்காரவங்க மாடி வீடு கூரை வீடு அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் கேஸ் சிலிண்டர் கொடுக்கிறது அது கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா அப்பா டீ காபியே எழ் காலையில் எழுந்ததுலருந்து நைட் வரைக்கும் கேஸ் சிலிண்டர் தான் பயன்படுது இப்போதைக்கு மூச்சு காற்றை மாதிரி அதனால தான் மக்கள் இப்போது நாங்கள் ஈசியாக இருக்குறாங்க இந்த மழை காலத்திலலாம் விறகு வச்சு எரிய விட்டு அதில் சமைச்சி அதில் டீ போட்டு அது புகையாகி அதெல்லாம் முன்னொரு காலம் அதை நினச்சி பார்க்குறதுக்கே இப்போ பயமாக இருக்கிறது இந்த காலத்தில் காலையில் எழுந்திரிச்சோமா ஸ்டவ்வை கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சம்மா காபி போட்டோம்மா வெந்நீர் குளிக்கிறதுக்கு கூட இப்போ எல்லாமே அதிலையே பயன்படுத்துகிற அளவுக்கு ஆயிப்போச்சு இப்போ சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்காதவங்கங்கிற ஒரு வேறுபாடே கிடையாது ஏழையாக இருந்தாலும் முன்னாடி ச கேஸ் சிலிண்டர் வாங்கி வச்சிக்கிறாங்க அது மட்டும் இப்போது இருந்ததுனா போதும் எது வேணுணாலும் எப்போ வேணாலும் செஞ்சிக்கலாம் இந்த மழை காலத்தில் அது கூட கிடைக்காம இப்போ சென்னையில் எவ்வளதோ பேர் கஷ்டப்பட்டாங்க நாங்க கிராமத்தில் இருந்தால் கூட கேஸ் சிலிண்டர் ஒன்றுக்கு ரெண்டு வச்சிருக்கிறோம் அதனால எங்களுக்கு இந்த இப்போ ரொம்ப வசதியாக இருக்குது ஃபோன் பண்ண அடுத்த செகண்டே சிலிண்டர் வந்துடுறதனால எங்களுக்கு ரொம்ப வசதியாக நல்லா இருக்குது